நான் வந்து பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ வந்து இப்போ வந்து இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வந்துட்டு இப்போ நான் வீலிங் பண்றேன் அப்படின்ற இதில் வந்து பொதுமக்கள வந்து ரொம்ப அச்சுறுத்தும் வகையில் வந்து இது பண்றாங்க அது அதேமாதிரி இது வந்து கரெக்டான புரொசிஜர் படி போகாம ஆப்போசிட்டில் வர வண்டி ஆப்போசிட் லைனில் ஒன்வேயில் போயிட்டிருக்கோம்னா போகிறது மட்டுந்தான் இருக்கணும் ஆனால் அங்கேயிருந்து வந்து நேருக்கு நேர் முட்டிடுவாங்க அந்தமாதிரி இருக்கிறத நம்ம பார்த்து போகணும் நைட் டைமில் வந்து லைட்டு டிம் பண்ணி கொடுத்து போகணும் ஆப்போசிட் வர வண்டிக்கு ஆனால் வந்து டிம் பண்ணி கொடுக்குறதே கிடையாது ரொம்ப பேர் அதேமாட்டுக்கு வந்து பேட்ரோல் போலீஸ் வந்து இப்போது ஒருத்தங்கள வந்து சடனாக வந்து நிப்பாட்றதுனால் நிறையா இன்சிடென்ட் சடனாக அவங்களும் பயந்து ப்ரேக் அடிக்கிறதுனால் இந்தமாட்டுக்கு வந்து நிறைய இன்சிடென்ட் நடக்குது அதே இது அவங்க நிப்பாட்டாமல் போயிட்டால் பேட்ரோல் போலீஸ் வந்து இது அவங்களை ஓவர்டேக் பண்ணி குச்சியால் அடிக்கிறது அதனால அவங்க மண்டை இது மண்டையில் பட்டுவிட்டு அவங்க வந்து இறந்து போகிறது அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அதேமாட்டுக்கு வந்து வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக லைசன்ஸ் வச்சு தான் ஓட்டணும் லைசன்ஸ் இல்லாமல் நிறையா பேர் ஓட்டுறோம் லைசன்ஸ் இல்லாமல் ஒட்டுறதுனால் பயிற்சி வந்து கரெக்டாக முறையாக எடுத்திருக்க மாட்டோம் அதனால வந்து நிறையா ஆக்சிடென்ட் அதனாலதான் நிறையா ஆக்சிடென்ட் நடக்கிற காரணமே வந்து லைசன்ஸ் வாங்காமல் வண்டி ஓட்டுறதுனாலதான் அதேமாட்டுக்கு வந்து ரோடுவேயில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து இன்சூரன்சு வ வச்சிருக்கணும் இன்சூரன்ஸ் வச்சிருந்தால்தான் உங்களுக்கு அடிப்பட்டாலோ அல்லது நம்மளுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வரவுங்களுக்கு அடிப்பட்டாலோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது வந்து ரொம்ப முக்கியம் இன்சூரன்ஸ் இல்லாமல் நிறையா பேர் இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டுயிருக்காங்க இன்சூரன்ஸ் ரினீவல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது இன்சூரன்ஸ் ரினீவலு உங்கள் லைசன்சு இதலாம் வந்து ஒரு முக்கியமான ஒன்று அதலாம் இல்லாமல் வந்து நம்ம வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப நம்ம உயிருக்கே ஆபத்து அதுபோக வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள அச்சுறுத்தும் வகையில் வந்து வாகனங்களை ஓட்டுறது வந்து ரொம்ப தப்பு